உணவுக்கு வந்துங்க நம்ம கூடுதலான உணவு சுவை தயாரிக்கிறதுக்கு வந்துங்க ரகசியப் பொருள்கள் எதுவும் கிடையாதுங்க நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வரமிளகாய் இந்தமாதிரி புளி இந்தமாதிரியெல்லாம் வந்துங்க நம்ம வெங் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் நம்ம அரைச்சு குழம்பா வைக்கிறது மாதிரி தாங்க டே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இயற்கை அதாவது என்ன சொல்கிறதுன்னா கடையில் போயிங்க மசால் பொடி வாங்கிட்டு வந்து அந்த உணவில் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த உணவை உணவுகள் வந்து நம்மளுக்கு வந்து செதி செமிக்காதுங்க அதனால் வந்து முடிந்தளவு நம்மளோடய உணவு டேஸ்ட்டாக இருக்கறதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயம் வரமிளகாய் புளி மல்லி இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம சேர்த்துக்கறது நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி தாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கொள்ளு இந்தமாதிரி அந்தமா இந்தமாதிரி இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம வீட்டில் செய்கிற பொருட்கள் வச்சு சுவையாக நம்ம செய்யலாங்க இதுக்குன்னு தனியா ஒன்றும் அப்படி ஒன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நம்மளோடய உணவு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அது சுவையாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தாங்க நம்ம வந்து சுவையாக நம்ம பார்த்துக்குறோம் ரககிஸ் ரகசிய பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மசாலாப் பொடி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம சுத்தமாக சேர்த்தக் கூடாதுங்க பின்னாடி வந்து அதோட விளைவுகள் இப்போ தெரியாது குழந்தைகளுக்கு ஆகட்டும் பெரியவர்களுக்கு ஆகட்டும் நம்ம அரைச்சு வச்ச குழம்புகள தான் நம்ம உணவுக்கு வந்துங்க சுவையாக இருக்கணும் நம்ம அந்த பவுடர் போட்டனால் ஓ நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டன் பொருட்களை நம்ம வந்து போடக்கூடாதுங்க